ஹலோ அண்ணா நல்லாருக்கீங்களானா ஆ நல்லாருக்கண்ணா நல்லாருக்கண்ணா நாளைக்கு ஃப்ரீயாண்ணா இல்லை படத்துக்கு போகலாம்னு பார்த்தேன்னா தசரா படம் நல்லாருக்குதுனு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க சரி அதான் நீங்களும் ஃப்ரீயா இருந்தால் நாளைக்கு போயிட்டு வரலாமேனு கேட்குறதுக்காக தான் கால் பண்ண டிக்கெட் எப்படி இருக்குதுனு பார்க்கணும்னா நீங்கள் சொன்ன பிறகு தான் பிளான் பண்ணலாம்னு இருக்கேன் நீங்கள் எப்போ ஃப்ரீனு சொல்லுங்கள் சண்டே போகிறதுனாலும் போகலாம் இல்லை நீங்கள் என்றைக்கு ஃப்ரீனு சொல்லுங்கள் அந்த டேல டிக்கெட் இருக்கானு பார்க்குறேன்னா ஓ சரி சரி ஓ சரிணா சரிணா அப்போ ஈவினிங் ஷோ வேணும்னா போகலாமானா நான் ஈவினிங் ஷோக்கு டிக்கெட் புக் பண்ணுற சரிணா சரிணா நான் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன்னா சரிணா சரிணா ஓகேணா